ஆ சொல்லுங்கம்மா சரிம்மா ம் சொல்லுங்கம்மா ஆ கார் வாடகை எத்தனை பேர்ம்மா வரிங்க எத்தனை நாள்மா ம்

வெளியனா எந்த ஏரியா பார்க்க போகிறீங்க இந்த பக்கம் இது இடம் இடம் சொன்னிங்கன்னால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்ல முடியும்மா இங்கே இப்போ வந்து எதாது ஒரு டூர்ன்னால் அப்போ கோவில்லு வந்து பக்கத்தில் திருச்செந்தூர் இருக்குது இதெல்லாம் இருக்குது ம் எதை பார்க்க விரும்புகிறிங்க நீங்கள் போகிறதுதாம்மா எங்களுக்கு நீங்கள் சொன்னிங்கன்னால் நாங்கள் எங்களுக்கு எத்தனை நாளுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொன்னீங்க நீங்கள் ப்ளேஸ் சொன்னீங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லுவேன் வாடகை சரி ம் சரிங்கம்மா ஆ ஆ ஆ ம் சரிங்கம்மா எத்தனை பேர்ம்மா வரிங்க அஞ்சு பேரா சரிங்கம்மா

எங்களுக்கு வந்து இப்போ லாங்குன்றதால் ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஐயாயிருபா ஆகுதும்மா இல்லைம்மா அவ்வளோதான்ம்மா ரேட்டு உங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது சொல்லுங்கள் நாங்களா டீசல் இதெல்லாம் போடணும் ரொம்ப லாங்கு ஏதோ ஒரு நூறு இருநூறு குறைச்சிட்டு இது பண்ணுங்கம்மா கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை அது இல்லாமல் ட்ரைவர் பேட்டா தனியாக கொடுக்கணும் ம் வாடகை அதிகமாக இல்லைம்மா டீசல் விலை இன்னைக்கு ரேட் என்னம்மா அம்புட்டு ரே ரே ரேட் ஆகுது டீசல் விலை ஏறிப்போச்சு சரிம்மா நீங்கள் எந்த டேட்டு என்னங்குறது நோட் பண்ணுங்கம்மா சரிம்மா சொல்கிறேன் நானு நான் வந்து இதுங்க வந்து ரெண்டு நிமிஷம் ஒரு ப ஒரு ரெண்ட் ஒரு நிமிஷம் இருங்கம்மா ஒரு கால் வருது பேசிவிட்டு ஆ ஆ சரிம்மா அவரு வந்தாரு இப்போ பேசிட்டாரு ஒரு நூறு இரு நூறுபா குறைச்சிக்கலாம்மா

ட்ரைவர் ட்ரைவர் பேட்டா வந்து முந்நூறுபா கொடுங்கம்மா ம் ஓகே ஓகேன்னு சொன்னீங்கன்னால் ஓகே சொல்ட்டீங்கன்னால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கங்கம்மா சரி சரி

ஓகேம்மா ஓகேம்மா சரிம்மா சரிம்மா ஆ சரி ஓகே முடிச்சுருங்க நாங்கள் வந்துடுறோம்மா ஆ ம்